எங்கள் ஊரில் பார்த்துட்டீங்கன்னா இப்போ பழங்குடியிலல்லாம் யாருமே இல்லை அவுட்சைடில் வந்து முதுமலை காட்டில் வந்து பழங்குடியிலாம் இன்னும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாது மொபைல் ஃபோன்னால் என்னன்னு தெரியாது அவங்கள வந்து படி படிக்க மாட்டாங்க எல்லா வீட்லேயே இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே காட்டிலிருந்து எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ முதுமலை இதில்தான் இருக்காங்க பழங்குடியினரை வந்து நம்ம கூட ஒப்பிடும்போது நம்ம நம்மளை விட கொஞ்சம் பலசாலியாக இப்படி இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்லேயும் நம்ம சைன்ஸ் ஜென்ரேஷன் வளருறங்காட்டி நம்ம நம்ம வந்து அறிவில் சிறந்து விளங்குவோம் ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி இல்லை சுகாதாரம் இல்லை அடிப்படை தேவைகள் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிதுன்னா நமக்கு அப்படி கிடையாது நம்ம படிக்கணும் நல்லா ஒரு வேலைக்கு போகணும் இந்த மாதிரில்லா இருக்குது ஏன்னா அவங்க வந்து காட்டில் இருந்து காட்டில் எல்லா பண்ணி எல்லா பழகி அப்படி இருந்தவங்கதான் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து பழங்குடியினர்னு பேர் வந்திருக்குது பழங்குடியினர் வந்து இன்னும் இருக்கிறாங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்திங்குனா அவங்க வந்து இன்னும் காட்டில் காட்டுக்குள்ளையெல்லாம் வசிச்சிட்டுதான் இருக்கிறாங்க ஏன்னா அது பழங்குடியினர்கள் வந்து அவங்களுக்கு அதோடய வாழ்வாதாரமே அந்த காடுதான் ஏன்னு பார்த்துனிங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளியே நடமாடுறோம் நல்லா வந்துட்டிருக்கோம் ஆனால் அவங்க அப்படி வர முடியாது திடீர்னு ஒரு லைட்டு பார்த்தாங்களே அவங்களுக்கு ஒரு இதாக ஆயிடும் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க உங்கள் பேசுகிற லேங்குவேஜ்லாம் வேறே மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களா அப்படிதான் இருப்பாங்க